நான் புத்தகங்களை வந்து வாங்குறது வந்து சென்னையில வந்து நூர் மார்க்கெட்டில் அங்கே ஏன்னா எல்லா புக்குமே கிடைக்கும் அங்கே போய் வாங்கக்குள்ளே எனக்கு எல்லா அறிவு அதாவது நான் நினைக்கிற எல்லா புக்குமே வந்து ஒரே இடத்துலயே கிடைக்கும் வேறு எங்கையாச்சம் போனால் ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காது அதனால நான் அங்கதான் வாங்குவேன் அதே மாதிரி பழைய புத்தகங்களை விற்கறக்கூடிய கடை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இந்த மாதிரி எதாவது பண்ரூட்டி அந்த சைடுதான் நாங்கள் விற்போம் ஆனால் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்குதான் எடுத்துப்பாங்க நாங்கள் புக்கு வந்து வாங்குறது வந்து பழைய புக்கு விற்குற இடத்துலயே நாங்கள் போய் நிறையா வாங்கிப்போம் ஏன்னா அந்த பழைய புக்கு வாங்கிற இடத்தில் கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும் புக்கு ஆனால் நாங்கள் அதை வாங்கி நிறையா அறிவு அறிவு வளர்த்துப்போம் அதனால நாங்கள் அந்த புக்கை இந்த பழைய புக்கு விற்குற கடையிலயே நிறைய வாங்கிப்போம் இப்போ நிறைய பார்த்திங்கனா கவர்மெண்ட்டு எக்சாம்லாம் வர வரக்குள்ளே இந்த எய்த்து ஸ்டாண்டர்டு நைன்த்து ஸ்டாண்டர்டு அந்த புக்குலாம் கிடைக்க மாட்டிங்குது அந்த பழைய புக்கு கடையில் போய் கேட்டால் பழசை வச்சுருப்பாங்க நாங்கள் அப்புறம் அதை வாங்கி கம்மி ரேட்டுக்கே கொடுப்பாங்க நாங்கள் அதை வாங்கி படிச்சு எங்களுடைய அறிவை வளர்த்துப்போம் அது மாரி எக்சாம் எழுதி பாஸ் பண்ணி நல்லா வேலைக்குப் போவோம்